எங்கள் சொந்தக்காரங்க தோட்டம் பண்ணாங்க நாங்கள் போய் நாங்களும் போனோம் போய் நாங்களும் தோட்டத்துலேயெல்லாம் வேலை செஞ்சோம் காடாக இருந்தது ரொம்ப வறண்ட காடாக இருந்தது நிறைய முள் புதரு எல்லாம் இருந்தது அதையெல்லாம் அழித்து அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப நாளாச்சு அப்பறம் வேலியெல்லாம் போட்டு வாய்க்கால் வெட்டி வரப்பு வெட்டி தண்ணி வசதியெல்லாம் பண்ணி அந்த மண்ணை கொண்டு போய் சாயில் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து அந்த மண்ணுக்கு ஏற்ற பயிர் எதுன்னு பார்த்து நல்ல இடத்துல போய் நல்ல விதமான பயிராக வாங்கிட்டு வந்து அதை போட்டோம் ஒரு பக்கம் மஞ்சள் போட்டோம் ஒரு பக்கம் மாட்டுக்கு தீவனமெல்லாம் போட்டோம் அது நல்லா வந்துச்சு அதை நாங்களும் அதில் வேலை செஞ்சோம் அப்பறம் ஒரு சைடு கொஞ்சமா வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் இந்த மாதிரி கீரைகள் இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் போட்டோம் போட்டோம் எங்கள் வீட்டுக்கு தேவையானதை நாங்களும் அதுலேருந்தே எடுத்துக்கிட்டோம் நல்லா வர்ற பயிரை நாங்கள் விவசாயம் செய்து இதுக்கு கொண்டு மார்கெட்டுக்கு கொண்டு போய் எங்களுக்கு தேவைக்கு மீறி இருக்கிறத மார்கெட்டுக்கு கொண்டு போய் வியாபாரமும் பண்ணோம் எங்களுக்கு இதில் நல்லா சந்தோஷமான ஒரு நிம்மதியான இது இருந்தது